இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரம் இருபத்தினாலு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி எட்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ரெண்டு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து நாலு